இப்போது வந்து விவசாயம் செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து கால நிலை வந்து பார்த்து தான் செய்வாங்க இப்போது வந்து ஒரு வாழைமரமே வைக்கணும்னா வந்து அது மழைக்காலத்தில் வந்து சாஞ்சிடும் அதனால் என்ன பண்ணுவோம்ணா சவுக்கு மரம் வந்து பக்கத்தில் வந்து குழி தோண்டி வச்சு அதை கட்டி விடுவாங்க ஏன்னால் மழை காலத்தில் சாயாது ஸ்டெடியாக நிற்கும் அது அதனால் காப்பாற்றிக்கலாம் இப்போ மே மாசம் வந்து பருத்திக்கு மட்டும் தான் போடுவாங்க ஏன்னால் பருத்திக்கு வந்து தண்ணி தேவையில்லை இப்போது வந்து அந்த பருத்தியை போயிட்டு மழை காலத்தில் போட்டு மழை வந்து அடிச்சுட்டு போய் அது வேஸ்ட் நமக்கு தான் லாஸ் அதனால் வந்து அந்த பருத்தியை வந்து மே மாசம் மட்டும்தான் போடுவாங்க அதனால் வந்து அதை பாதுகாக்கலாம் நெல்லு வந்து ஐப்பசி மாசம் போடுவாங்க ஏன்னால் ஐப்பசி மாசம் போட்டால் அதிக தண்ணி தேவைன்னா அது அழுகிடும் அதனால் நெல்லு வந்து அந்த பனிமூட்டத்துலேயே அப்டி வந்து அது விளஞ்சிரும் மே மாசம் வந்து அதை அறுவடை செஞ்சிடுவாங்க அதே நெல்ல போயிட்டு மழை காலத்தில் அறுவ நம்ம விவசாயம் செஞ்சோன்னா அது வந்து தண்ணி வந்து அடித்து நமக்கு தான் லாஸ்ஸே அதனால் என்ன சொல்கிறன்னா அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த இத விவசாயம் நம்ம செஞ்சோம்னா அந்தந்த பொருளை உற்பத்தி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து எந்த லாஸும் இருக்காது இயற்கையில் வர சூறாவளி வறட்சி குளிர் காலத்தை வந்து நம்ம வந்து நம்ம விவசாயத்தை பாதுகாத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த லாஸும் வராது